அந்தக் காலத்தில் சின்ன வயசில் நாங்கள் பசங்களெல்லாம் சேர்ந்துனு அந்த மலை உச்சியிலேருந்து அடி வேரிலேருந்து மூலிகைத் தண்ணி மாதிரி வரும் ஏரிங்களில் நாங்கள் மீனுக்கு அப்புறம் பசங்களெலாம் சேர்ந்துனு மீன் பிடிக்கம் போது அந்த மீன் அந்த வா வால் மீன் கே அதெல்லாம் பல ரகங்கள் மீனெல்லாம் இருக்கும் அந்த மீன் கொண்ணாந்து சாப்பிடும் போது சுட்டு நெருப்பில் காய்ச்சி சாப்பிடும் போது அவ்வளோ சந் சந்தோஷம் இது நல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நாள் நான் நான் நடந்து காலம் மாற மாற இந்த கிராமங்கள் வளர்ச்சி ஆக ஆக அந்தக் கழிவு நீர் கால்வாய் தண்ணி போய் அந்தக் கலப்படம் செ ஆகிறதுனால நிறைய அந்த மாசுக் கட்டுப்பாடு நிறைய பாதிக்குது நோய் நொடிங்களெலாம் வர்றது பாதிக்குது அதனாலே நிறைய இந்த முட்டி வலி அந்த த முட்டி வலி எல்லாம் வருது அதனால் நான் ஃபி இந்த ஃபில்ட்ரு தண்ணி அப்புறம் தண்ணியெல்லாம் சொல்கிறாங்க எந்தத் தண்ணி இருந்தாலும் அந்த ஒன்றும் அந்தக் காலத்து மாதிரி ஒன்றும் தண்ணி சரி வர்றதில்லை அதனாலே அந்த என எனக்குத் தெரிஞ்சதை நான் இப்போ சொல்கிறேன்